எங்கள் மாநிலத்தில் தமிழ் மொழி ந சிறப்பாக உள்ளது எந்த மொழினாலும் தமிழ் மொழியில் கற்றுக்கொள்ள எங்களுக்கு முழு சம்மதம் ஏன்னால் பிறந்ததிலிருந்து நாங்கள் தமிழ் மொழி தான் கற்றுக் கொள்கிறோம் இருந்தாலும் வெளியில் வேலைக்கு செல்லும் பொழுது இங்கிலிஷ் நாலேட்ஜ் தான் கேட்றாங்க இருந்தாலும் தமிழ் மொழி வந்து நம்மளுடைய உயிருடன் மூச்சுடன் கலந்துள்ளதனால் தமிழ் மொழி சிறப்பாகப் பயன்பட பயன்படுது இங்கிலிஷ் வந்து நம்மளுடைய வேலைக்கு செல்வதில் அது ஒரு நம்ம பர்சில் இருக்கும் மணி போல் அது வந்து கற்றுக்கின்னா தான் வேலைக்கு அப்படிங்கிற மாதிரி தான் ஆனாலும் இருந்தாலும் தமிழ் மொழிய வந்து சிறப்பாக நம்ம நம்மளுடைய குழந்தைகளிடமும் நம்மளுடைய குடும்பத்துடணும் தமிழ் மொழியில் மிகுந்து பேச வேண்டும் எங்கள் மாநிலத்தில் தமிழ் மொழி சிறப்பாக உள்ளது